எங்களோட டிஸ்ட்ரிக் வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக் ஆனால் சிவகங்கை டிஸ்ட்ரிக் அதிகமாக தெரியறதோட சிவகங்கை டிஸ்ட்ரிக்குள்ள இருக்கிற காரைக்குடின்ற ஊர்தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரியும் ஏன்னா அந்த ஊரில் இருக்க சாப்பாடு அந்த சாப்பாடோட டேஸ்ட்டுக்கு வந்துட்டு தமிழ்நாடே அடிமைன்னு சொல்லலாம் அந்த லெவலுக்கு ஒரு தரமான சாப்பாடு காரைக்குடில கிடைக்கும் செட்டிநாடு சாப்பாடுன்னு எங்கே போய் கேட்டாலும் காரைக்குடியதான் கை காட்டுவாங்க ஏன்னா அந்த லெவலுக்கு சாப்பாடு ருசியாக இருக்கும் பிரியாணி ஃபிரைட் ரைஸ்ஸு சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபையி மீன் குழம்பு அந்த மாதிரி நாட்டு வகைகளில் அந்த மாதிரி ஏகப்பட்ட சாப்பாடு வந்துவிட்டு காரைக்குடில அற்புதமாக இருக்கும் சாப்பாடுன்னு எடுத்துக்கிட்டாலே காரைக்குடிய அடித்துக்க எந்த ஊரும் இருக்காது காரைக்குடிலே நிறையா ஹோட்டல்ஸ் இருக்கு அசோக்குன்ற ஹோட்டலில் பொங்கல் நல்லா இருக்கும் ஜீனிகான்ற ஹோட்டலில் புலாவு நல்லா இருக்கும் இதெல்லாம் வெஜ்ஜுக்குன்னு பேர் போன ஹோட்டல் இது அன்னப்பூர்ணான்ற ஹோட்டல்லாம் வெஜ்ஜுக்குன்னு பேர் போனது தலப்பாக்கட்டு பிரியாணின்னு காரைக்குடில ஓப்பன் பண்ணியிருப்பாங்க சரவணபவன் இது பிரியாபவன்ற மாதிரி ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் வந்துவிட்டு நான்வெஜ்ஜுக்குன்னு பேர் போன ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி காரைக்குடில சாப்பாடுன்னு எடுத்துக்கிட்டால் பஞ்சமே இருக்காது ருசிக்கு வந்துவிட்டு யாருன்னாலேயும் அடித்துக்கவே முடியாது தமிழ்நாட்டில் அந்த லெவலுக்கு ஒரு நல்ல ருசி கொடுக்கக்கூடிய சாப்பாடு கிடைக்கணும்னா அதுக்கு வந்துவிட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே தேடினாலும் செட்டிநாடு உணவகம் அது காரைக்குடில மட்டும்தான் கிடைக்கும்